நாங்கள் வந்து விவசாயம்தான் பண்ணுறோம் மற்றவங்கள்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா என்னென்னு தெரியலை ஆனால் எங்களை பொறுத்த வரையும் நாங்கள் விவசாயம் விரும்பி தான் பண்ணுறோம் ஆனால் அந்த விவசாயிங்களுக்கும் ஒரு அவுங்களும் இன்வெஸ்மெண்ட் போட்டு தான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க லாபன்றதே ஒன்று எதிர்பார்க்காம தான் பண்ணுறாங்க லாபமே கிடைக்கலனாலும் நஷ்டமாக இருந்தாலும் விவசாயிகள் வந்து விவசாயத்தை தான் பண்ணுறாங்க மற்றவங்களாம் வந்து இந்த விவசாயத்தை வந்து ரொம்ப தரக் குறைவாக எடை போட்டு ஒரு லாபத்துக்கான இது அதெல்லாம் கொடுக்காம நஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க அதெல்லாம் பண்ணாமல் நாம் கே கேட்கறேன் பண்ணக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் விவசாயம் தான் பண்ணுறோம் நாங்கள் சோளம் பயிறு இந்தமாரி போடுறப்ப நிறைய தண்ணி தேவைப்படும் நிறைய தண்ணி தேவைப்பட்றப் போகலாம் வந்து தண்ணியே கிடைக்காது எப்போ வந்து மழைகிழலாம் வராதுன்னு நினைக்கிறோமோ அப்போதான் மழை வரும் எப்போ ம வருன்னு நினைக்கிறோமோ மழை வரணும்னு நினைக்கிறோமோ அப்போதான் எங்களுக்கு கிணத்துல தண்ணி கிடைக்காது சரி நாங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பயிறு போடலான்னு பார்ப்போம் மழை டைமில் வந்து நெல் பயிர் நெல் பயிர் போட்டால் விளையும் சோளம் போட்டால் விளையும் ஆனால் அந்த மழை டைமலும் வந்தால் ஒரேடியாக மழை வந்து பயிர்களெலாம் நாசம் பண்ணுது சரி நாங்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டுக்குவோம் சோளம் பயிரெலாம் போடுவோம்னு பார்த்தா வெயில் டைம்முன்றதுனால தண்ணி கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப எங்களை இது பண்ணுது பூ இத்தனிக்கும் இந்த பிரச்சின இல்லாமல் பூச்சிகள் வேறு பூச்சிகள் வந்து அந்த சோளத்தையும் அந்த இலையையும் அரித்து அரித்து ரொம்ப வீணாக்கிடுது வளர விடாமல் பண்ணுது அதுக்கான உரங் கடையில் போய் மருந்து வாங்கப் போனால் இந்த மருந்து அடிங்க அந்த மருந்து அடிங்கன்ட்டு பயிரையே வேஸ்ட்டு பண்ணுறாங்க அதை சாப்புடுறவங்களுக்கும் அந்த பயிறு விளச்சு சாப்புடுறவங்களுக்கும் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி ஆகுது முன்னெல்லாம் இயற்கை முறையில் உரம் அந்த சாணம் குப்பைகள் இதெல்லாம் வந்து வயல்களில் போட்டால் அதே உரமா இருக்கும் நல்ல சூப்பராக வளரும் இப்போ வந்து ரொம்ப செயற்கை முறையில் மருந்தடிக்கின்றது அது அடிக்கின்றது அந்தமாதிரில்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தது இயற்கையாக விவசாயம் செஞ்சால்தான் அது விவசாயம் செயற்கை முறையில் செய்கிறாங்க அதெல்லாம் விவசாயமே இல்லை அதனாலேயே எல்லோருமே இயக்கு இயற்கை முறையில் செய்யணும் அதேமாரி அந்த செடி பில்லுலாம் இருக்குல்ல அதெல்லாம் பில்லுலாம் வர்றதுலாம் நாம்தான் களை வெட்டணும் அதுக்கோசரம் இவங்கள்லாம் மலச்சுக்கிட்டு அந்த மருந்து அந்தமாதிரில்லாம் அடிக்கின்றாங்க நாம்மதான் இயற்கையாக செய்கிறோன்னா நாம் தான் இயற்கையாக போயிணும் செயற்கை முறைகளெலாம் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அதுதான் விவசாயமே விவசாயத்துக்கான அர்த்தமே அதுதான் இயற்கை இந்தமாரி சூழ் நிலைலாம் ரொம்பம் பாதிக்கப்பட்டுடோம் நாங்களெலாம்